ஹலோ சொல்லுங்கள் சார் ம் குட் ஈவினிங் சார் ஆ சொல்லுங்கள் சார் அது நல்ல மாடல் தான் சார் சொல்லுங்கள் சார் எப்போ சார் வேணும் ஒரு டூ லேக்ஸ் வரும் சார் கலரு உங்களுக்கு பிடிச்ச ப்ளாக் கலர் ஒய்ட் கலர் க்ரே கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது சார் அது காருலல்லாம் ஏசிலாம் இருக்கும் சார் அப்புறம் நல்ல குவாலிட்டியான கார் சார் ஆன்லைன்லேயே பண்ணலாம் சார் எடுக்க மட்டும் வந்தால் போதும் ஓகே